இப்போ வந்து இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டோனா வந்து நமக்கு தேவையானதை நம்ம நம்மளே அது பண்ணி குக் பண்ணிட்டா அது நல்லது அது நம்மளுக்கு வந்து யூஸ் ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோனா வந்து இப்போ ஜிம்முக்கு ஏதாவது போயிட்டிருக்கோம் ஜிம்முக்கு போனால் நார்மலாகவே அது பெர்னா டயட் ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும் அதோடு இல்லாமல் நல்ல இது பெர்ன்னா ப்ரோட்டின் ரிச் ஃபுட்ஸ்ஸா நல்ல நிறையா எடுத்துக்கணும் அது வந்து வீட்டில் வந்து நார்மல் ஃபுட்ஸ் தான் செய்வாங்க அதோடு வந்து நம்ம வந்து இந்த ப்ரோட்டின் ஃபுட்ஸ்ஸு அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ரெண்டு சமையல் செய்ய முடியாது அது வந்து டைமும் ஆகும் அவங்களுக்கு ஒர்க்கும் ப்ரஷ்ஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து நம்மளே குக் பண்ணிக்கணும் குக் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து ஒரு அது பெர்னா ஜிம்முக்கு போயிட்டு வர்கிறோனா வந்து ஒரு சிக்கன் எடுத்து சமச்சுக்கறது அது இதுன்னு சொல்லிகிட்டு நிறைய வந்து நமக்கு தேவையானதை நம்பளே அது பெர்னா ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அதோடு இல்லாமல் இப்போ எங்கேயாது வெளியில் எங்கேயாது ஒர்க்குக்கு போகிறோம் ஒர்க்குக்கு போயிட்டு தனியாக எடுத்து ரூம் எடுத்து தங்குகிறோம் அது மாதிரி வந்து சுச்சுவேஷன்லாம் தனியாக எடுத்து ரூம் எடுத்து தங்குகிற மாதிரி வீடு எடுத்து தங்குகிற மாதிரி அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்ததுனா நம்ம இந்த குக் பண்ணதை வச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ஸை வச்சி அங்கே போயிட்டு நம்ம வேறு யாரு உதவியும் தேவைப்படாது நம்மளுக்கு நம்மளுக்கு குக் பண்ண தெரியலனா தான் வந்து அவ அவங்க குக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்மளே குக் பண்ண கத்துக்கிட்டோனா வந்து வெளியில் எங்கேயாது ஆஃபிஸ் போகும் போது வெளியில் எங்கேயாது ஆஃபிஸ்ஸுக்கு வெளியூர் போகும் போது நம்ம ஏதாவது ரூம் தனியாக எடுத்துக்கிட்டோனா நம்மளே குக் பண்ணி நம்மளே அது பேர்னா சாப்பிட்டுக்கலாம் அது வந்து ஹெல்த்தியும் கூட ஒரு ஹெல்த்தியாக நம்மளே அது பேர்னா குக் பண்ணி நம்மளே ஒரு ஒரு பொழுது போக்காக எடுத்துக்கிட்டு ஜாலியாக இது பேர்னா குக் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம்